டிராவல் ஏஜென்ஸியா மேம் நாங்கள் மயிலாடுதுறையில் இருந்து பேசுகிறோம் மேம் இந்த மாதிரி டிராவல்ஸ் புக் பண்ணனும் மேம் நெக்ஸ்ட் வீக் சன்டே ஒரு எயிட் மெம்பர்ஸ் வருவோம் மேம் ஆ கல்லணை டேம்மும் ஸ்ரீரங்கம் கோயிலும் போகனும் மேம் சன்டே அன்னைக்கு புக் பண்ணனும் ஓகே வா மேம் அன்னைக்கு அவைலபுள் தானே ஆ எவ்வளோ மேம் வாங்குறீங்க அமௌண்ட்லாம் இல்லை மேம் வெயிட் பண்ணி அழைச்சிட்டு வர்ணும் ரிட்டன் எவ்வளோ மேம் ஆகும் எவ்வளோ மேம் வாங்குறீங்க பர் கிலோ மீட்டருக்கு தௌசண்ட் வாங்குறீங்ளா கம்மி பண்ண முடியாதா மேம் ஓகே மேம் வெயிட் பண்ணி அழைச்சிட்டு வர்றது எல்லா சார்ஜஸ்சும் சேர்த்தா ஆ எயிட் மெம்பர்ஸ் போனும்னா என்ன மேம் புக் பண்ணுவீங்க ஆ ஓகே லாஸ்ட் வீக் வந் அது சன்டே அன்னைக்கு வந்து நீங்கள் எயிட் ஓ கிளாக்லாம் பிக் பண்ணுற மாதிரி இருக்கும் வீட்டில் ஈவினிங் வெயிட் பண்ணி அழைச்சிட்டு வர்ணும் அங்கே இருக்கிற வேறு எதுன்னா பிளேஸ்ன்னா அங்கேயும் அழைச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஓகே மேம் நான் அட்வான்ஸ் எவ்வளோ மேம் பேப் பண்ணுறது ஓகே மேம் இதே நம்பருக்கே பண்ணிர்லான்ல ஓகே மேம் தேங்க் யூ மேம்